ஹலோ ஆ கேட்குதுங்க யாருங்க சொல்லுங்கள் ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க எத்தனை மணிக்கு வரணுங்க எத்தனை பேருங்க ரெண்டு பேருங்களா இல்லை எத்தனை கு நீங்கள் மட்டுந்தானா ஆ இருக்குது இருக்குதுங்க ஆ பஸ்டாப் பக்கத்தில் ஒரு ரூமு ஒரு ரூமு இருக்குங்க ப அது தாங்க என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்டோடைய ஃப்ரெண்ட்டோட வீடுதாங்க அவங்க வெளியே போயிட்டாங்கள் வெளியூர் போயிருக்காங்கள் இப்போ வாடகைக்கிதான் விட்றதா சொல்லிருக்காங்கள் ரெண்டு ரூம்மு ஹால்லு முன்னாடிக்கு ஹா எல்லாமே இருக்குதுங்க ம் வாடகை பத்தாயிரருவா வருங்க ஆஆ கம்மியாலாம் இல்லைங்க அப்பறம் அது இல்லாமல் கரண்டு பில்லும் நீங்கள் தான் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் கரண்டு கரண்டு பில்லும் தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்குதுங்க அதனால் அதுதாங்க பில்லு நீங்கள் கட்டுகிற மாதிரி வரும் ஆ அங்கே மோட்ரு இருக்குதுங்க இடம்லாம் சேஃப்டியாக இருக்குதுங்க இந்த காமௌண்ட் செவரு இருக்குது ஹால்லு எல்லாமே இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் தாங்க கிட்சன் தனியாக இருக்குது ஹால் முன்னாடி வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் வசதி எல்லாமே பாத்ரூம் வசதியும் இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாம் வாடகையெலாம் கம்மி பண்ணமுடியாதுங்க அதே தான் மேடம் வா பா வா அமௌண்ட் அப்பன்னா கம்மியாக வருது வீடே சின்னதாக பாக் பார்க்குற மாதிரி இருந்தால் அமௌண்டே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்த வீடு ரொம்ப சின்னதாக தாங்க வரும் சரி நேர்ல வாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் ஆமாங்க அட்வான்ஸ் கட்டணுங்க ஒரு லட்சருபா கட்டணுங்க

அட்வான்ஸ் வந்து சரி சரி சரி நேர்ல வாங்க பார்த்துக்கலாம் ம் சரிங்க இல்லை இல்லை நீங்கள் நேர்ல வாங்க பார்த்துக்கலாங்க வீட்டை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பேசிக்கலாங்க ம் சரிங்க சரி வச்சிடுறேன்